அடுப்பு பற்ற வைக்கம் பொழுதுங்க வந்து அடுப்பு வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சி அடுப்பு பற்ற வைக்கணும் அடுப்பு பற்ற வச்சி சூடம் கொளுத்தணும் சூடம் வச்சி பற்ற வச்சி அடுப்பு பற்ற வச்சி சாப்பாடு செய்யணும் சாப்பாடு செஞ்சி இலை வந்து தலவாழை இலை போட்டு சாதம் வைக்கம் பொழுது தல இலை போட்டு தண்ணி தெளித்து முதல்ல பஸ்ட்டு ஸ்வீட் வைக்கணும் ஒருத்தருக்கு உப்பு புடிக்கும் போ ஒருத்தருக்கு உப்பு கம்மியாக பிடிக்குங்க உப்பு கொஞ்ச வைக்கணும் உப்பு வைக்கணும் ஸ்வீட் வைக்கணும் பொரியல் வைக்கணும் எல்லா பொரியலுமே வைக்கணுங்க வாழக்காய் புட்லங்கா அந்தமாதிரி கோஸு உருளக்கிழங்கு இதுமாதிரி பொரியல் பொரியல்லாம் வைக்கணும் பொரியல் வச்சு சாப்பாடு வச்சு சாம்பார் வந்து கத்தரிக்காய் சாம்பார் வைப்பாங்க முருங்கக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வைப்பாங்க சாம்பார் வச்சு புளிக்குழம்பு வைப்பாங்க ரசம் வைப்பாங்க அதில் மோர் எல்லாம் வைப்பாங்க வத்தக்கொழம்பு மோரு ரசம் பாயசம் வடை அப்பளம் அனைத்து பொருளும் எல்லாமே வைப்பாங்க எல்லாம் வச்சு சிலர் ஒருத்தருக்கு உப்பு பிடிக்கும் ஒருத்தர் உப்பு பிடிக்காது ஒருத்தர் காரம் பிடிக்கும் கொஞ்சம் கம்மியாவே போடுவோம் எல்லாம் கரெக்டாக செய்வோங்க இதுமாதிரி கொடுப்போம் ஆமாம் எல்லாமே ச சாப்பாடு வந்து வைப்போம் இலை வந்து தலவாழை இலை போட்டு தாங்க வைக்கணும் சோத்துக்கை பக்கம் தல இலை இருக்கணும் பீச்சக்கை பக்கம் அந்த அடி இருக்கணுங்க போட்டு எல்லாமே வச்சு நாங்கள் செய்வோம் எல்லாமே பாரம்பரியமாக அதுமாதிரி செஞ்சிக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஊரில் வந்து